கூடலூர் மாவட்டத்துனுடைய இயற்கை வளம் வந்து பார்க்க ரம்மியமான இருக்கும் அங்கே என்னென்ன பிளேஸ்ஸெல்லாம் நம்ம போய் பார்த்து வரலாம்னால் முதுமலை டைகர் ரிசெர்வ் இருக்கும் நீடில் ராக் வியூ பாய்ண்ட் இருக்கும் ஃபிராக் ஷெல் இருக்கும் ஜீனி போல் எக்கோ இருக்கும் அப்புறம் சந்தான மலை ஸ்ரீ முருகன் டெம்பிள் இருக்கும் அங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தால் நமக்கு அங்கே இருக்கற இயற்கை வளத்தை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் எங்கள் மாவட்டத்தில் வந்து நீர் ஆதாரங்களெல்லாம் இல்லை எங்கள் சுற்றுசூழலை வந்து ரொம்ப சுகாதாகாரம் சுகாதாகரமா வச்சுருப்போம் ரொம்ப கிளீனாக இருக்கும் மக்கும் குப்பை மக்கா குப்பை இருக்கும் அவங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து எடுத்துகிட்டு கிளீன் பண்ணிவிட்டு போவாங்க ரோடெல்லாம் பள்ளம் குழி எதுவும் இல்லாமல் இருக்கும் ஸ்ட்ரீட் லைட்டெல்லாம் இருக்கும் லேம்ப்போடு இருக்கும் எந்த இருட்டு பகுதிலேயும் வந்து இருட்டாக இருக்காமல் அங்கே அங்கே மூலைக்கு மூலைக்கு வந்து லைட்டெல்லாம் அங்கே இருக்கும் கொசு வந்துச்சுனா அந்த கொசு மருந்தெல்லாம் ப்ராப்பராக வீக்லி ஒன்ஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க சாக்கடை கிளீன் பண்ணுறதும் வாரத்தில் ரெண்டு மூணு தடவை வந்துட்டு கிளீன் பண்ணிவிட்டு போவாங்க எங்கள் சுற்றுசூழலை வந்து நாங்கள் சுத்தமாக வச்சுருப்போம்